சார் டிவிஎஸ்ஸு ஷோரூம்ங்களா சார் இது மாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் முந்நூற்றி பத்து மாடலு பார்க்கணும் சார் சரிங்க சார் இது சரிங்க சார் எவ்வளோங்க சார் இது மாதிரி ப்ரைஸ் வருதுங்க சார் அது

சரிங்க சார் சரி ஓகே ஓகே இல்லைங்க சார் அதுதான் சார் அப்பாச்சி டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் முந்நூற்றி ஐம்பது அந்த மாடல் மட்டும் எனக்கு எப்படி மா ப்ரைஸ் எவ்வளவுங்க சார் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது இது மாதிரி இருக்கிறது சொன்னீங்கன்னால் நான் வந்து அது வாங்கறது என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஓகே ஓகேங்க சார் அப்படிங்களா சார் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சு வருதாங்க சார் சரி சரிங்க சார் சரி சரிங்க சார் இது ப ஓகேங்க சார் மைலேஜ் வந்து அறுபத்தஞ்சு தருதாங்க சார் ஓகே ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் பெட்ரோல் டேங்க்கு எவ்வளோங்க சார் கெப்பாசிட்டி பிடிக்கறது ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் அப்போ கண்டிப்பாக சரிங்க சார் அப்போ நான் வந்து பார்க்கறேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் வண்டி கலர் வந்து கலர் இருக்குங்களா ஒரே ஒரு கலர் தான் இருக்காங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் ப்ளூங்களா சார் மூணுலையும் கலருக்கு கொஞ்சம் அமௌண்ட் வருங்களா இல்லை எல்லாம் மூணுமே ஒரே ப்ரைஸ் தானா ஆ மூணுலேயும் ஒரு ஆயர ரூபா டிஃப்ரெண்ட் வருமா சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் கண்டிப்பாக வரேங்க சார் அந்த ப்ளூ கலர் மட்டும் என்ன எவ்வளோ இது மாதிரி ரேட் அதே வா ஒரு இப்போ ஆயர ருபா முன்னே பின்னே வருமாங்க சார் இல்லை சரி ஓகேங்க சார் நான் நாளைக்கு நான் ஷோரூமு ஷோரூம் வந்து பார்க்கறேன் சார் நாளைக்கு உங்களுக்கு ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரி ஓகேங்க சார் நாளைக்கு வந்து பார்க்கறேன் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்ஸ் ஆ தேங்க்ஸ் ஆ தேங்க்ஸ்